எங்கள் சமூகத்தில் சுற்றுலா தலங்களை அதிகரிக்க ஊக்குவிக்க படலாம்ன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சுற்றுலா தலங்கிறது வந்து ஒரு பொழுது போக்கான ஒன்று விடுமுறை காலங்களில் குழந்தைகள் பெரியவங்க வீட்டுலருக்கிற எல்லாரும் போய் சுற்றுலாத்தலத்தில் சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வருவாங்க குடும்பத்தோட பார்க்கறக்காக போவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்குது சந்தோஷத்தை கொடுக்குதுனே சொல்லலாம் ஏன்னா இங்கே பக்கத்தில் இல்லைனாலும் வெளியூரில் போய் என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறக்கு போகறாங்க இதுக்காக இங்கேருந்து ஸ்பென்ட் பண்ணி அங்கே போயிட்டுருக்காங்க அங்கே போய் பார்க்குறாங்க ஏன்னா நம்மளுதுலயே இருந்தா இங்கேயே பார்க்கலாம் இங்கே இருக்குறது ரொம்ப நல்லது இங்கே நம்ப இருக்கிற பகுதியில பார்த்தோன்னா சுற்றுலா தலங்கிறது ரொம்ப கம்மியாகவேதான் இருக்கு இப்போ கேரளா அந்தமாதிரினா நிறையா இடங்கள் இருக்குது சுற்றுலா பார்க்கறக்காகவே இங்கேருந்து ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு எல்லாம் போய் சுற்றுலா தலங்களை பார்த்துட்டு வராங்க மாவட்டம் விட்டு மாவட்டமே போகறாங்க ஊட்டி கன்னியாகுமரி கொடைக்கானல் அதுமாதிரி எல்லாமே போய் பார்க்குறாங்க அதெல்லாம் வந்து வேறு மாவட்டங்களில் தான் இருக்குது நம்ம மாவட்டங்கள்லையும் அதமாதிரியான இடங்களெல்லாம் இருந்தா ரொம்ப நல்லாஇருக்கும் அந்தமாதிரி சுற்றுலா தலங்கள் வந்து அதிகரிக்கணும் அதுக்கான முயற்சி வந்து எல்லாருமே எடுக்கலாம் ஏன்னா எல்லாரும் தான் போய் சுற்றி பார்க்குறாங்க ஸோ சுற்றுலா தலத்தை வந்து அதிகரிக்கணும் அதுக்காக உண்டான அதிகாரிகள்க்கிட்ட பேசலாம் அதுக்காக சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இருப்பாங்க அதுக்கான அதிகாரிகள் யாரோ அவங்கள்க்கிட்ட முறையிட்டு நம்ம அதிகரிக்க முயற்சி செய்யலாம்